நம்ப வேலையில் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம்னா நம்பளுக்கு வந்து பதட்டமாகவே இருக்கும் சொல்லப்போனால் நான் வந்து பஞ்சாயத்து ஆஃபிஸில் கம்ப்யூட்ரு ஆப்ரேட்ராக வேலை செஞ்சிட்டிருக்கேன் அப்போ வந்து நான் வீட்டு வரி வந்து வீட்டு வரி போட்டேன் அப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்து டெலிட் பண்ணிடணும் டெலிட் பண்ணிட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு மட்டும் ஓகே கொடுத்து அது பில் போடணும் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியாமல் இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு டெலிட் கொடுத்துட்டேன் அந்த பில்லு வந்து எனக்கு எப்படி எடுக்கணும்னும் தெரியல நா எனக்கு பதட்டமாகவே இருக்குது கம்ப்யூட்ரு பில்லுனாலே ஒரு தடவை போட்டோம்னால் மறுபடி அதில் பில்லு எடுக்கவும் முடியாது அந்த வருஷத்துக்கே அவங்களுக்கு பில் தர முடியாது அவங்க வந்து ஏதோ ஒரு அவசரத்துக்காக ஏதோ ஒரு வீட்டு வரி வந்து நம்பளை கேட்கறாங்க அப்போ வந்து அந்த பில்லு எடுக்க முடியலைன்னா நம்ப அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்புறோம் வந்து பஞ்சாயத்து ஆஃபிஸில் வந்து ஏன் ஏ எப்படி இப்படியாச்சு அப்பிடின்னு அவங்க வந்து சத்தம் போடுவாங்க அப்போது வந்து நம்ப எனக்கு பதட்டமாக போயிடுச்சு கை கால் எல்லாம் நடுக்கம்னா நடுக்கம் எடுத்துக்குச்சு அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு தெரியும் அது எடு எப்படி எடுக்கணும்கிறது கொஞ்சம் ஓரளவு தெரியும் இருந்தாலும் நான் தப்பு பண்ணலை இருந்தாலும் அந்த தப்பு பண்ணிட்டேனோணுங்குற பயமே எனக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு நான் அப்போ வந்து அப்போ என்ன பண்ணிட்டேனா பஞ்சாய வேறு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை கேட்டோடனே அந்த பொண்ணு இப்படி எடுங்கன்னு சொல்லுது இருந்தாலும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல ஒரு பதட்டமாகவே பயமாவே இருந்துது அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேனா அந்த பொண்ணை மறுபடி அய்யோ எப்படி எப்படியாவுது ஒன்று அது எனக்கு சரி பண்ணி கொடு இல்லைன்னா என் நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பில்லு இல்லை அவங்க ஏதாவுது ஏதாவுது சொல்லிட்டாங்கன்னால் என்ன பண்ணுறது அப்பிடின்னு சொல்லி அப்புறோம் மறுபடி அந்த பொண்ணயே நான் செல்லில் பிடிஎஃப் எடுத்து எனக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னேன் அந்த பெண்ணு மறுபடி எனக்கு எடுத்து அனுப்பிச்சு அப்புறோம் மறுபடி அவங்களுக்கு எடுத்து நான் பில்லு கொடுத்துட்டேன் எடுத்து குடுத்துட்டேன் இதே அந்த பில்லு வராமல் இருந்ததுன்னால் நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிறது மத் பற்றி மட்டும்தான் நம்ப இப்போ யோசிக்க தோணுமே தவிர்த்து இது எப்படி சரி பண்ணலாங்குற இது நம்பளுக்கு வராது அந்த பதட்டம் தான் நம்பளை நம்ப இது பண்ணும் அப்போ வந்து நம்ப வந்து ஒரு ஒரு வேலையை தப்பாக நம்ப ஒரு இதாக செஞ்சுட்டொம்னா அப்போ வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் அதை பற்றி கவலைப்படாம தைரியமாக அந்த வேலையை வந்து நம்ப செய்யணும் அப்போ தான் இந்த இதை வந்து நம்ப இது பண்ண முடியும் நம்ப பதட்டத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணணுங்கிறது இது இல்லாமல் இருந்தால் பொறுமையாக இருந்தாலே போதும் எல்லா வேலையும் சரி செஞ்சிடலாம்